பைக்கு தனியாக ஓட்டுறதுனாலே ஒரு எல்லாத்துக்கும் ஒரு ஆசை தான் அதுலேயும் ரொம்ப ரொம்ப தூரம் போய் சுற்றுலா மாதிரி சென்று போகிறது அதலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் ஒருத்தன் ஒரு ரொம்ப டிப்ரெஷனில் இந்த மாதிரிலாம் இருந்தான்னா பைக்கை எடுத்து தனியாக எங்கேன்னா போனால் போதும் அதுவும் பசங்கள் இல்லைனா பசங்கள் மேக்ஸிமம் டிப்ரெஷனில் தான் இருப்பாங்க அந்த டைமில் பைக்கு எடு பைக்கு தான் பைக்கு பைக்கு எடுத்துகிட்டு வெளில சும்மா ஒரு நூறுரூவாய்க்கு பெட்ரோல் அடிச்சுட்டு எங்கேன்னா வெளில போனால் போதும் சும்மா போனால் போதும் ஒன்றும் இருக்காது அதேபோல் வெளில லடாக்கு இந்த இயற்கையான பிளேஸு எங்கெங்கே இருக்கோ அந்த இடத்துக்கு பைக்கில் சோலோவாக டிராவல் பண்ணால் வேற மாதிரி இருக்கும் அதுலேயும் பார்ட்னர் யாரும் இல்லாதது நம்ம தனியாக போய் எல்லாத்தையும் ரசிச்சுட்டு இருக்கிறது இன்னும் அதை ரொம்ப நல்லா ஒரு ஹேப்பியாக இருக்கும் எவ்வளோ டிப்ரெஷனில் இருந்தாலும் அதுலேருந்து வெளியே எடுத்துடும் தனியாக போகிறது